நான் வந்து தினமும் வயலில் ஒரு ஆறு மணி நேரம் வேலை செய்வேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேல் வயலுக்கு போவேன் எங்கள் நிலத்துல வந்து தக்காளி பயிரிட்ருக்குறோம் அந்த செடியை வந்து பக்கத்தில் வளர்ந்து இருக்குற களையலாம் கொத்தி எடுக்கிறத்துகாக நான் வேலை செய்கிறத்துக்கு போவேன் செடி வளர்ந்ததுக்கப்பறோம் ஏதாவது பூச்சி புழுக்கள் தாக்கியிருந்தா அந்த செடிக்கு மருந்து வாங்கி அடிப்போம் செடி நன்றாக வளர்ந்து காய் வருவதற்கு உரம் தருவேன் எரு மற்றும் இயற்கை உரங்களை கொத்தி அதற்கு வைப்பேன் செடி வளர்ந்து பயிரிட்டால் அதில் காய்கறிகள் விளைந்தால் அந்த தக்காளி காய்களை பழம் பழுக்கும் வரை பாதுகாப்பாக பராமரித்து மாலையில் நீர் பாய்ச்சுவேன் பிறகு பழம் விளைந்திருந்தால் அவற்றை அறுவடை செய்து அறுத்து வந்து களைகளெடுத்து சுத்தம் செய்து கொடுத்து அனுப்புவேன் தக்காளி விளைந்து மார்கெட்டுக்கு செல்லும்பொழுது எங்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கிறது நான் வயலில் வேலை செய்வதால் எனது உடல் ஆரோக்கியமாக இருக்குது குனிந்து நிமிர்ந்து வேலை செய்வது எனக்கு யோகா பயிற்சி செய்வது போல் இருக்கிறது